கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கனா எண்பது பர்ஸ்சு சதவீதம் பார்த்திங்கனா விவசாயந்தான் செய்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து முக்கா முழுக்க முழுக்க பார்த்திங்கனா விவசாயம் நம்பிதான் வந்து மக்களே வந்து வேலைக்கு வந்து இருக்கிறாங்க என்னென்ன வேலைன்னு பார்த்திங்கனா பயிர் நடுறது நாற்று நடுறது அறுவடை செய்கிறது அப்புறமா வந்து பூச்செடிக்கு உரம் போடுறது இயற்கை உரம் போடுறது போன்ற விஷயத்தை வந்து அதிகமாக செய்கிறாங்க மற்ற வேலைங்கள் பார்த்திங்கனா நகர்புற வேலை இதில் பார்த்திங்கனா வந்து டாட்டா எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிகல்ஸ் உள்ளுக்குறிக்குள்ள வந்து ஆயிரம் பேரு மேல் வேலை செய்கிறாங்க ஓலா கம்பெனி ஊத்தங்கரையில் அதேமாதிரி டிவிஎஸ் அப்புறம் டிவிஎஸ்ஸில் பார்த்திங்கனா ஒசூரில் வேலை செய்கிறாங்க அடுத்து வந்து டால்டா டெல்டா டெல்டா கம்பெனி வந்து குறுமுறுப்புளியில் வந்து வேலை செய்கிறாங்க அப்புறம் அசோக் லேர்லேண்ட் இதில் வந்து ஒசூரில் நிறைய வந்து கம்பெனிகள் இருந்தாலும் விவசாயம் செய்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் தோ வராது அப்புறம் கார்மெண்ட்ஸ் போச்சம்பள்ளி போச்சம்பள்ளியில் கார்மெண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கனா பெண்கள் வந்து அதிகமாக வேலை செய்கிற இடம் வந்து கார்மெண்ட்ஸ்லியும் அப்புறமேட்டு வந்து ஷூ கம்பெனிலியும் சா ஷூ கம்பெனியில் வந்து பார்த்திங்கனா சாம்பல்பட்டியில் இருக்குது சாம்பல்பட்டியில் அஞ்சாயிரம் மக்களுக்கு மேலே வந்து வேலை செய்கிறாங்க அதனால் வந்து பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு செயல்படுது